தமிழ் வந்துங்க தமிழ் தான் எங்களுக்கு எல்லாம் கா மூச்சு காற்று அப்பா அம்மாங்கிற ஒரு வார்த்தை எல்லாம் தமிழ் தான் அண்ணா அக்கா அத்தை மாமா பாட்டி தாத்தாங்கிறதுலேருந்து இருந்து எல்லாம் எங்களுக்கு தமிழ் தான் வருது ஆனால் தமிழில் படிச்சால் அதில் குறலும் இருக்குது திருக்குறள் இருக்குது திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் இருக்குது அதெல்லாம் படிச்சால் கொஞ்சம் தமிழ் இது தான் எங்களுக்கு அதனால நாங்கள் ரொம்ப ரொம்ப தமிழை ரொம்ப ரொம்பவும் விரும்புகிறோம் அது ரா அதுக்கப்புறோம் அந்த தமிழ் வந்து அது தான் எங்களுக்கு உயிர் கொடுக்கறதே அந்த தமிழ் தான் அந்த அது ஆனால் இங்கிலீஷ் இருக்குது இருந்தாலும் தமிழுக்கு இது இடை இணையாகாது அதனால நாங்கள் எப்பவும் தமிழ் தான் அந்த தமிழ்லே வந்துங்க பாருங்க திருக்குறள் சொல்லிருக்கறாங்க திருவள்ளுவர் எழுத்திருக்கு திருக்குறளில் யாகாவா ராயினும் நாகாக்கா காவாக்கால் சொல் இழுக் நாகப்ப சோகப்பர் சொல்லிழுக்குப் பட்டு அப்புறோம் இன்னார் செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சொற்பொழிவதல் இருக்குது அதுக்கு ஒரு உதாரணமும் இருக்குது ஆனால் அந்த மாதிரியெல்லாம் தமிழில் வரும் போது எங்களுக்கு ரொம்பவும் தமிழ் பிடிக்கிது நாங்கள் குழந்தைங்களுக்கூட முதல்ல தமிழ் தான் சொல்லி தருவோம் அதுக்கப்புறந்தான் பெரியவங்க வளர வளர ஆங்கிலம் அவங்களே கற்றுக்குவாங்க தமிழ் வந்து சொல்லிக் கொடுக்கறது ஃபஸ்ட்டு நாங்கள் தமிழ் தான் சொல்லித் தருவோம்